எங்களுக்கு அரிசி வேணுங்கண்ணா ரெஸ்டாரண்ட்லருந்து பேசுகிறங்க அன்னபூர்ணா ரெஸ்டாரண்ட்டுங்க எங்களுக்கு வந்து கைக்குத்தல் அரிசியும் மல்லி அரிசியும் பத்து பத்து கிலோ வேணுங்க கிலோ எவ்வளோ வருதுங்கண்ணா சரிங்க சரிங்க நீங்கள் ரீடைலில் கொடுப்பீங்களா ஹோல் சேலுங்களாங்க அண்ணா ஓகேங்க அண்ணா அது நல்லா சுத்தமாக இருக்குங்களா ஆ ஆ ஓகேங்க அண்ணா அதான் ரெஸ்டாரண்ட்டுக்காக வாங்குறோம் அப்புறம் கஸ்டமர் எதுவும் சொல்லிறக்கூடாது அதற்காக தான்

ஓகேங்க நான் மொத்தமாக வாங்குனா எதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பீங்களா

சரிங்கண்ணா கம்மி பண்ணி கொடுங்க அப்புறம் ரெகுலராக உங்கள்கிட்டயே வாங்கிக்கிறோங்க எப்பையும் ஆ சரிங்க அண்ணா அங்கே ஆனால் டோர் டெலிவரிலாம் பண்ணமாட்டீங்களா சரிங்க நான் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிகிட்டு அப்புறம் அது குவாலிட்டியலாம் அப்புறம் நான் ஆர்டர் எடுத்துக்கிறேங்க அண்ணா கடை எத்தனை மணி வரைக்குண்ணா ஒபனில் இருக்கும் அப்படிங்களா சரி நான் சாயிந்தரமாக வரட்டுங்களா

சரிங்கண்ணா அப்போன்னா அந்த ஆடரை எடுத்துக்கலாங்க அண்ணா வந்து கொடுத்துட்டு வந்துவிடுறேங்கண்ணா ஆமாம் கோபி மெயின் ரோட்லயே இருக்குங்க அண்ணா ஆ விசிட்டிங் கார்டு கூட இருக்குங்க நான் வந்து கொடுத்தடுறேன் ஓகேங்க ஆ தேங்க் யூங்க அண்ணா